எங்கள் பகுதியில் வந்து தண்ணி வசதி அவ்வளோக்கா இருக்காது ஏ ரொம்ப தூரோம் நடந்து போய் ஏரியில் குளத்தில் இந்த மாதிரி கிணத்தில் தான் இறச்சிட்டு வருவாங்க இப்போ வந்து எல்லார் வீட்லயும் பைப்பு செட் பண்ணி கொடுத்துருக்கறதுனால தண்ணி வசதி நல்லா வீட்டுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே பைப் இருக்கறனால தண்ணி வசதி நிறையவே இருக்கு அப்புறோ வந்து முன்னாடியெலா டாய்லெட் போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொண்ணுங்களுக்கு வயசு பொண்ணுங்களுக்கு பெரியவங்களுக்கெலா போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீட்டில் டாய்லெட் இல்லாதனால் வெளியில் போகிற மாதிரி தான் இருக்கும் காட்டில் இந்த மாதிரி இடத்துல போய் போகிற மாதிரி தான் இருக்கும் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ வந்து டாய்லெட் எல்லார் வீட்லேயும் கட்டி கொடுத்துருக்கறதுனால கொஞ்சோம் வசதியாக இருக்குது அப்புறோ சாலை போக்குவரத்து வசதி வந்து முன்னாயெடிலா ரோடு ரோட்டில் மேடு பள்ளமாக இருக்கும் போக்குவரத்து வசதிக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து ரோடுலாம் நல்லா போட்டுருக்காங்க அப்போப்ப ரோடு பராமரிக்கிறாங்க அதனால் வண்டியெல்லா போகிற போகிறதுக்கு கொஞ்சோம் வசதியாக இருக்குது அப்புறோம் தொகுப்பு வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க முன்னாயெடிலா கூரை வீட்டு அப்படிலா நிறையவே இருக்கும் இப்போ அதெலாம் இல்லை வீடு பாதி காசு அவங்க போட்டு பாதி காசு நாங்கள் போட்டு கட்டுறதுனால எல்லோரு வீட்டுலேயுமே மாடி வீடு கட்டுறாங்க அதனால் கூரை வீடுலாம் அவ்வளோக்கா இல்லை எல்லோருமே வீடு கட்டுறதுனால கூரை வீடுலாம் கொஞ்ச கொஞ்சமா அளிஞ்சுட்டே வருது அதனால் வீடு எல்லோரு இடத்துலியுமே இப்போ மோடி திட்டதுனால் வீடு வந்து நிறைய பேர் கட்டிட்ருக்காங்க கட்டி முடிச்சுட்டாங்க அதனால் கொஞ்சோம் வசதியாக இருக்குது எங்கள் பகுதியில் வந்து இப்படி தான் சில விஷியங்களெலா மாறுப்பட்டுருக்கு